இப்போது தமிழகத்தில் வந்து சுகாதாரத்தோடய அந்த தரம் எப்படி உயர்ந்து இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து பிரக்னன்சிலேயே வந்து இப்போது வந்து ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதை இயர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி இப்போது இந்த குழந்தையை வந்து நம்ம மருந்து முலியமா காப்பறலாம் இல்லை ஓகே அபாட் பண்ணலாம் சோ அந்த மாதிரியான டெக்னீக்ஸ் அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு நியோநெட்டல் வார்டு அந்த மாதிரி இப்போது போஸ்ட்மாடம் இப்போது வந்து சி செக்ஷன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு போஸ்ட்மாட்டம் டிப்புறசன் ஆகாமல் அவங்களுக்கு தனியாக அந்த வார்டு கொடுக்குறது அது மாதிரி வேல்எக்யுப்ட் எக்யுப்மென்டஸ் அந்த அமெரிட்டிஷ் அந்த அந்த ஏரியாவே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ப்ளசன்ட்டாக ட்ரெய்ன்டு நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் அது மாதிரி இப்போது நம்ம தமிழகத்தில் வந்து இல்லாத கருவிகளே கிடையாது அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு டிப்ஃபெக்ட் இருக்குன்னா அப்படின்னா அவங்களை என்ஐசியுவில் வைக்கணுமா இல்லை இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு ஏதாவது வேக்ஷின் மாதிரி போட்டு தட்டுக்கலாமா இப்போது அந்த மாதிரி இப்போ கார்டு கார்டு வந்து தமிழகத்தில் கொடுக்கிறது இல்லாமல் நம்ம ஊசி போடுகிறதுக்கும் காசு மாசமாக இருந்தாலும் அதுக்கு தனியாக வந்து ப்ரெகனன்ஷி ஸ்டேஜ்க்கு அதுக்கு காசாக இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் அதுக்கு கொடுக்குற அந்த பொருள்கள் ஆகட்டும் நெய் அதுக்கு அப்புறம் ஊட்டசத்து மாவு அம்மாவுக்கு சோப்பு சோ வந்து அந்த மாதிரி கவனிக்கிற விதம் வந்து ஸ்பெண்டபுலஸ் அதே மாதிரி இமுநேசேஷன் கார்டு வந்து அவங்க ப்ராப்பராக செக் பண்ணலன்னா ஹாஸ்பிட்டலை இருந்து கால் வரும் இத்தனை தேதி ஆகிடுச்சி வந்து நீங்கள் போட்டுக்கலயா அது மாதிரி முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் போட முடியும் இப்போது அப்படி எல்லாம் கிடையாது அரசு சுகாதார நிலையம் நிறையா இருக்குது நம்ம நியர்பை எங்கே இருக்கோ அங்கே அதே மாதிரி போட்டுக்கலாம்